வணக்கம்ங்க வணக்கம்ங்க வணக்கம்ங்க ஆமாம்ங்க ஆமாம்ங்க மிஸ் எங்கள் பொண்ணு என்ன பண்ணுறாங்க க்ளாஸில் ஓகே ஓகே ஓகே

ஓகே மிஸ் இல்லைங்க மிஸ் நாங்கள் வந்து ட்யூசனுக்கு அனுப்பிட்டு தான் இருக்கேன் வீட்டில் அவள் வந்து கொஞ்சம் படிக்கவும் மாட்டேங்கிறா நீங்கள் கொஞ்சம் அவளை கொஞ்சம் மிரட்டுனீங்கன்னா கொஞ்சம் படிக்குவான்னு நினைக்கிறேன் எங்களுக்கு சொன்னப்பேச்ச்சை கேட்க மாட்டேங்கிறா அடங்கமாட்டேங்கிறா நாங்களும் சொல்லிகிட்டு தான் இருக்கோம் படிமா படிமான்னு சொல்லி அவள் நல்லா படிக்கணும்ன்னு சொல்லி தான் ஸ்கூலுக்கே அனுப்புகிறோம் யூனிட் டெஸ்ட்லையே இவ்வளோதான் மார்க் வாங்குறான்னா இன்னும் ஆஃப்பலி அப்புறம் குவார்ட்டலி ஆன்யுவல்லலாம் என்னங்க பண்ணுறது என்னங்க மிஸ் பண்ணுறது இப்படி படிக்க வச்சே மார்க் கம்மியாக எடுக்கிறா மேக்ஸில் நீங்கள் இல்லைன்னா எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன் டெயிலி அவள் எதாவது சம்ஸ் வந்து டெயிலி ஒர்க் மாதிரி அவளுக்கு மட்டும் ஒரு கொஞ்சம் கான்செக்ட் பண்ணி ஒரு ஹோம் ஒர்க் மேக்ஸில் மட்டும் அவள் மேக்ஸ் சப்ஜெக்ட்டில் தான் டல்லாக இருக்கா வேறு பேப்பர் பார்த்ததுல ஹேண்ட் ரைட்டிங் வந்து நான் டெயிலி நீங்கள் கொடுக்குறீங்கள்ல அந்த ஹேண்ட் ரைட்டிங் நான் அவளுக்கு ப்ராக்டீஸ் கொடுத்துக்குறேன் எழுதச்சொல்லி நீங்கள் டெயிலி அவளுக்கு ஹோம் ஒர்க் மட்டும் ஒன்று கொஞ்சம் கொடுங்களேன் மேக்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் ஓகே

ஆ சரிங்க ஆ ம் ஓகே சரிங்க அவள் தமிழ் கொஞ்சம் ஒழுங்காக படிக்க மாட்டேன்கறாங்களே விட்டு விட்டு படிக்கிறாங்க எழுத்துக்கூட்டி படிக்கிறாங்க ஆ சரிங்க கொஞ்சம் பார்த்து கேர் பண்ணி எங்கள் பாப்பாவை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க அடுத்த தடவை எந்த ஒரு ப்ராபளமாக இருந்தாலும் நான் கொஞ்சம் க்ளியர் பண்ணிக்கிறேன் நீங்களும் கொஞ்சம் பாருங்கள் எங்கள் பாப்பாவை கொஞ்சம் பார்த்து கவனியுங்க ஆ ஆ ஓகே வரங்க மேடம்